ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்று ரெண்டு பதினஞ்சி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு